இப்போது நீச்சல் கிரிக்கெட் விளையாடுறது வந்து மலையில் என்னென்னா கொல்லிமலையில் பண்ணலாம் கொல்லிமலையில் நீச்சலும் அடிக்கலாம் கிரிக்கெட் விளாடலாம் ட்ரக்கிங் போகலாம் எல்லாமே பண்ணலாம் நீச்சல் பண்ணுறதுக்கு நீச்சல் அங்கே கத்துக்கிறதுக்கு பாதி தண்ணி கூட கம்மியாக இருக்குது அதில் நீச்சல் கத்துக்கலாம் அதுக்கு பக்கத்தால் இடம் இருக்குது அதில் கிரிக்கெட் விளாடலாம் மலை மலை அந்த ஹில்ஸ் எல்லாமே கொல்லிமலையில் எல்லாமே ஹில்ஸ் தான் ஹில்ஸ்ல ட்ரக்கிங் போகலாம் எல்லாமே பண்ணலாம் அதே மாதிரி நீச்சல் கத்துக்காதவங்களும் அந்த சின்ன தண்ணியில நீச்சல் கத்துக்கலாம் இப்போ கிரிக்கெட் விளாடலாம் நீ ட்ரக்கிங் எல்லாரும் ஆசைப்பட்றது மலையில் ட்ரக்கிங் போகலாம் இப்போது ஒரு காலேஜ்லேருந்து ட்ரக்கிங் கூப்பிட்றாங்கனா இதுமாதிரி கொல்லி ஹில்ஸ்ல ட்ரக்கிங் போகிறது பெஸ்ட் இதுமாதிரி ட்ரக்கிங்னா ஹில்ஸ் தான் எல்லாமே